முதியவர்கள் எப்போதும் பூர்வீகத்தை மதிக்கிறவங்களாதான் இருப்பாங்க எப்பையும் பூர்வீகத்தை விரும்பி விரும்பி பார்ப்பாங்க ஏன்னால் அது வந்து காலங்காலமாக நடக்குது காலங்காலமாக முன்னோர்கள்லேருந்து நம்ம இப்போ வரைக்கும் கடைப்பிடிக்கறவங்களாக தான் இருப்பாங்க அதால மனிதர்கள் எப்பையும் பூர்வீகத்தை ரொம்பவே விரும்பி எடுத்து அவங்க வந்து அவர்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் செய்வாங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பையும் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு போய்ட்டு வந்து எங்கள் பூர்வீகத்தை எப்பையும் காப்பாற்றிட்டே இருப்போம் எங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கும் நாங்கள் பூர்வீகம் இதுதான் சொல்லுவோம் எப்போன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போய்ட்டு போய்ட்டு கோயிலை நாங்கள் சுத்தம் செஞ்சு தொண்டு செஞ்சு எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணுவோம் வீட்டில் ஏதா நல்ல விஷயம் நடந்துச்சுன்னால் ஊருக்கே அன்னதானம் பண்ணுவோம் எப்படின்னா கிடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிதான் காட்டுவோம் அது இல்லாமல் ஊர் திருவிழா ஏதா வந்துச்சுன்னால் எங்களோடய பங்கு அதிகமாகவே இருக்கும் எங்கள் குல தெய்வம் சார்பாக நாங்கள் ஊர்வலம் போகும்போது எங்கள் பங்கு அதிகமாக இருக்கும் வாண வேடிக்கையோடு எல்லோருக்கும் சாப்பாடோடு தான் போவோம் வரவங்கள் எல்லோருக்கும் ஆசிர்வாதம் எங்கள் குல தெய்வம் மூலமாக கொடுத்துட்டு சாப்பாடும் கொடுத்துட்டுதான் வருவோம் ஊருக்கு ஊர் நாங்கள் வெளியே வெளியே சுற்றுனாலும் நாங்கள் எப்பவும் மாதத்துக்கு ஒருவாட்டி நாங்கள் ஒரு வாட்டியாச்சும் குலதெய்வம் பார்த்துட்டு வருவோம் அதுவும் எங்களை பொருத்தவரைக்கும் ஒரு பூர்வீகம்